பெண்கள் அதிகமாக விளையாடும் விளையாட்டு சொப்பு சாமான விளையாட்டு மற்றும் தான் அது விளையாடும் போது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அது வி எ விளையாடும் போது நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் கூட்டிட்டு வந்து விளையாடும் போது இந்த மாதிரி சாப்பாடு மண்பாண்ட சாப்பாடு செய்வோம் இல்லைன்னா கேஸு இந்த மாதிரி இதில் செய்வோம் சாப்பாடு போட்டு நெல்லிக்காய் எடுத்துகிட்டு வந்து அதி போட்டு ஃப்ரே பண்ணி அதில் உப்பு மிளகா தூள் இந்த மாதிரியெல்லாம் போட்டு செஞ்சு கொதிக்க வச்சு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுவோம் அதுக்கப்புறோம் அரிசி ஊறு வச்சுட்டு சாப்பாடடை பொங்கல் வச்சு இது எல்லாமே நாங்கள் செய்வோம் சூப் சூப்பரக சமையல் செய்வோம் இதெல்லாம் செய்யும் போது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அது ஒரு விளையாட்டா சூப்பராக இருக்கும் என் பக்கத்து வீட்டில் யார்னா இருந்தால் அவங்களுக்கும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிகிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுப்போம் அவங்களும் டேஸ்ட் பண்ணுவாங்கள் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு அவங்களும் சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்கள் அதுக்கப்புறம் வீட்டில் அம்மா அப்பா எல்லோருக்கும் எடுத்துகிட்டு போய் தருமா அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸோடய அம்மா அப்பாக்கு எல்லோருக்குமே எடுத்துட்டு போய் நாங்களே செஞ்சோம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு பார்ப்புக்கும் போது சூப்பராக இருக்குமா நீங்களே செஞ்சதா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள் டெய்லி அந்த மாதிரி செஞ்சுச் செஞ்சு நாங்கள் பழகி சாப்பாடு செஞ்சு பழகி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டிலே நாங்கள் பெரிய பாத்திரத்துலே செஞ்சு பழகிப் பார்ப்போம் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு வீட்டில் அம்மாக்கு செஞ்சு அப்பாக்கு செஞ்சுப் போடுவோம்